நான் பறவைகளை காடுகளில் வயல்வெளிகள் அழகாகவும் நேர்த்தியாகவும் பறவைகளை பார்த்திருக்கிறேன் அது கிட்டே சென்றால் ஓடி விடும் என்பதற்காக குளத்தோர கொஞ்சம் தொலைவில் நின்று பைனாகுலரால் பார்த்தால் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் பறவைகளின் பறவைகளின் பறப்பதற்கு பார்ப்பதற்கு மிகவும் கண்களுக்கு இனிமையாகவும் அதனுடைய கூச்சல் சத்தம் மிக அழகாகவும் அழகாக இருக்கும் நேர்த்தியாகவும் இருக்கும் அதை நான் காட்டில் அதிகமாக சென்று காடு பறவை ஒரு மரப் பொந்தில் போல் தொலைவில இருந்து பார்த்துருக்கேன் ஏன் கேட்டாக்கா அது கிட்டே போனால் பயந்து ஓடிப் போய்டும் அதனால் பைனாகுல்லுக்க கொண்டு பார்த்தாக்கா நல்லாயிருக்கும் கொக்கு நாரை வயலில் நிறையா இருக்கும் அத எழைய கொஞ்சம் தூ தூரத்தில் நின்று பார்த்தா தான் அழகாகவும் கிட்டே போனால் எல்லாம் ஓடிவிடும் அதனால் எந்த வகை பறவையாக இருந்தாலும் நம்ம தொலைவில் நின்று பார்த்து அழகை ரசிக்க வேண்டும் எல்லாமே பசுமையான நிலத்தில் தான் அதிகமாக இருக்கும் அதை பைனாகுலர் கொண்டு பார்க்கணும் அதுலேயும் போகும்போது தண்ணி பேக்கு அதுக்கு நமக்கு தேவையான உணவுகளை எடுத்துக் கொண்டு போக வேண்டும்